நான் வந்து வீட்டில் பூச்செடி வளர்க்க பூச்செடி வளர்க்கிறதுக்கு மண் மண் களிமண் செம்மண் மணல் இது மூணையும் கலந்து தான் செடி வளர்க்க அதாவது செடி வளர்க் பூஞ்செடி வளர்க்கிறதுக்கு வந்து களிமண்ணும் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு மணல் ரெண்டு பங்கு இது மூணையும் கலந்து ஒரு ஜாடியில் வச்சு ஒரு பூச்செடி வளர்ப்பேன் அந்த பூச்செடிக்கு வந்து மண் புழு உரம் அதை கொஞ்சம் வைச்சு அது செடி வச்சன்னால் அந்த செடி வந்து நல்லா அந்த மணல் இருக்கிறதுனால தண்ணீரும் சீக்கிரமாக காஞ்சு போகாது சாஃப்ட்னஸ்சாக இருக்கிறதுனால செடி வந்து நல்லா வேகமாக வேர் விட்டு வளர்ந்துடும்